ஹலோ மேம் ஆமாம் ஆமாம்ங்க மேம் நாங்கள் தான் மேம் இது வந்து நம்மளது ஒரு ஃபுல் டிரிப்புக்கான இதுங்க மேம் அது வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே முதுமலை வந்துவிட்டிங்கன்னாலே நம்ப ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிக்கலாம் ஆ உங்களுக்கு என்னன்ன டைமிங்க்கு நாங்கள் அனிமல்ஸ் காட்டுறது அந்தமாதிரி எல்லா பேக்கேஜூமே எங்களோட இதுலையே வந்துரும் நீங்கள் எதுக்குமே தனியாக போய் இப்போ கார் புக் பண்ணிட்டு நீங்கள் தனியாக போய் சுற்றி சுற்றி பார்க்கலாம் அதெல்லாம் இல்லைங்க மேம் நம்புள்து இது வந்துட்டீங்கனா ஃபுல் பேக்கேஜுமே நம்புளுதில் வந்துரும் ஆனால் அந்த ஃபுல் பேக்கேஜி அமௌண்ட் நீங்கள் எனக் எங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் எல்லாமே எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம் நீங்கள் எதுக்குமே பே பண்ண வேண்டாம் எங்களுக்கு அந்த ஒரு பேக்கேஜூக்கான காசு நீங்கள் கொடுத்துட்டா போதும் நாங்கள் நாங்களே எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்

ஆமாம்ங்க மேம் இப்போ நீங்கள் நாலு பே ஒரு ஃபேமிலி நாலு பேர் இருக்கீங்கன்னா அப்பா பொண்ணு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி பேக்கேஜ் இல்லை ஃபேமிலியே இருக்காங்க ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி பேக்கேஜ் வருங்க மேம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ஆமாம்ங்க மேம் ஆமாம் ஆமாம் முதுமலைன்னு எடுத்துக்கிட்டால் காலையில் இது ஒரு ஆறு மணிக்கு செக் போஸ்ட்டு இதா ஆகுங்க மேம் ஓப்பன் ஆகும் ஆறு மணிக்கு அனிமல்ஸ் அப்படியே கீழு நிற்கிறது அப்படியே நாங்கள் ஜீப்பு பேக்கிங் மாதிரி போயிடுவோம் அதுக்கு அப்புறோம் ஒரு அஞ்சரை மணிக்கு யானைக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க அது எல்லாம் உங்களை பாக்க வச்சிட்டா அங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்க்க வச்சிருவோம் உண்மை